ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் யார் பேசுகிறிங்க ஆமாம் சார் சரி சார் சொல்லுங்கள் சார் சரி சார் என்றைக்கி சார் எந்த டேட்டு சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் சின்ன வண்டி எடுத்துக்கலாம் டாரிஃப் இப்போது கிலோ கிலோ கிலோமீட்டருக்கு வந்து ஏழு ருபா சார் எத்தனை நாளைக்கு சார் எத்தனை நாளைக்கு சார் ரெண்டு நாளைக்குங்களா ஆ அது ஆ அது ஒரு த்ரீ ஃபிஃப்ட்டி சார் அது டிரைவர் பேட்டா ஒரு நாளைக்கு ஆ அது ரெண்டு நாள்னால் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்துடும் அப்புறம் கிலோமீட்டரு ஆ அவ்வளோதான் சார் கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு நாள் தங்கணும் ரெண்டு நாள் இருக்கணுங்கிறிங்க வேறே எங்கேயாச்சும் திருப்பதி மட்டும் தானா இல்லை வேறே எங்கேயாச்சும் இதா சார் இல்லை சார் கிலோமீட்டர் கணக்கு தான் சார் கிலோமீட்டர் ஒன்று அப்புறம் ஆ மௌண்டைன்க்குனு கொஞ்சம் அது ஒரு வரும் சார் ஒரு ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரடோ ஃபோர் ஹண்ட்ரடோ வரும் சார் மௌண்டைன்னு மௌண்டைன்னு பிளான் கீழே இருந்துச்சின்னால எந்த இதுவும் இல்லை சார்

ஓஹோ சரி சரி சரி ஒன்றும் இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் வாங்க உங்களுக்கு இல்லாததா அதுதான் கிலோமீட்டருக்கு ஏழு ருபா போட்டுக்கலாம் நம்ம ஆ சின்ன வண்டி எடுத்துட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் டிரைவரும் நல்ல அருமையான டிரைவர் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா ஆ இல்லை இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் அருமையான டிரைவரு அமுச்சுடறேன் நான் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் ஆ மற்றப் இல்லை சார் இருக்கிறது தாங்க சார் நான் ஆஹான் இல்லை சார் நீங்கள் போய் எங்கே வேணால் விசாரித்துக்கோங்க நீங்க ஏலம் அங்கெல்லாம் எட்டுருவா சொல்லிகிட்டு இருக்காங்க சரி தெ தெரிஞ்சவங்களாக இருக்கிற மாதிரி சொ சொன்னிங்க அதுக்காக ஒரு சரி செவன் ஹண்ட்ரட் பேசிக் கிலோமீட்டருக்கு சார் அதுக்குமேலலாம் கொஞ்சம் இது சார் பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது சார் அதுக்கு தான் ம் அதுதான் அதுதான் அதேதான் அதுக்காக தான் சார் வாங்க சார் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கொடுத்துட்றேன் என்ன இருக்கோ நான் அதை பண்ணிக்கொடுத்துட்றேன் இப்போ என்ன கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரி சார் கண்டிப்பாக சார் ஆமாம் சார் என்றைக்கி டேட்டில் போகிறிங்க என்னன்னு சொல்லிட்டிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அட்வான்ஸ் பே வந்து பே பண்ணிவிட்டு போயிடுங்க சார் ஏன்னால் ஆ சீசன் டைம் அது அதுக்காக தான் சொல்கிறேன் வேறே ஒன்றும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க சார் வாங்க இல்லை சீசன் டைம் அதுக்கு தான் வாங்க உங்களுக்காக நான் நல்லா பண்ணித்தரேன் என் சைடில் இருந்து உங்களுக்கு நல்லதாக பண்ணிக்கொடுத்துடறேன் ஓகேங்களா எந்த பெ இதுவும் இல்லாமல் ஆ எஸ் சார் அதெல்லாம் அது பண்ணிடறேன் அப்படிங்களா இல்லை இல்லை இல்லை ஆஹா அப்படிங்களா சரி சரி சரி எங்கள் டிரா ஒ ஒன்றும் கவலையேப்பட வேண்டாம் நீங்கள் திருப்பியும் எங்களை எங்களையே கூப்பிட்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணிக்கொடுக்குறேன் சார் ஆ அ ஆ கேட்டுவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் ஆ அப்புறம் செவன்னு ஆ உங்களுக்கு கம்மி பண்ண சொல்றேங்கிறீங்க ஆக்சுவலாக சிக்ஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபை போடலாம் பார்த்தேன் அப்புறம் ஏசி வேறே போட்டீங்கனா உங்களுக்கு அதுவும் ஏழு ருபாயிலயே பண்ணிக்கொடுத்துட்றேன் உங்களுக்கு உங்களுக்கு அது வேணா நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ சரி சார் ஓகே சார் தேங்க் யூ ம்